நில உடமை மற்றும் சொத்து உரிமைகளை பாதுகாக்கறதில் வந்துட்டு விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பெரிய சவால் வந்துட்டு என்ன அப்படினா இந்த அண்ணா தம்பியாக இருக்கிறது தான் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு அண்ணா இருந்து அப்பா திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படினா இந்த அண்ணாகிட்டேருந்து அந்த அவர் வந்துட்டு சொத்து வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு விவசாயிகள் வந்துட்டு பாதிக்கப்படுகிறது அது தான் கிராமப்புறத்தில் ஏன் அப்படினா கிராமப்புறத்தில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்களாக தான் இருப்பாங்கள் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய தொழில் முக்கியமான தொழில் விவசாயம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு படிப்பில் வந்துட்டு பெருசாக கவனம் செலுத்தாத இருந்துருப்பாங்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால சிலர் வந்துட்டு ஏமாத்துவாங்கள் அதுவும் இந்த சொத்து பிரிக்கிற இடத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஏமாத்துவாங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படினா இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த கம்ப்யூட்டர் சிட்டா அப்படிங்கிற ஒரு முறையில் வந்துட்டு எல்லாமே கம்ப்யூட்டர் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சேவ் பண்ணி ரெஜிஸ்ட்டர் பண்ணுதா அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால ஒருத்தரோடைய நிலங்கள் வந்துட்டு இன்னோருய இன்னொரு ஒரு பேரில் வந்துட்டு பதிவாகுறது இந்த பதிவான பேருலேருந்து திரும்பவும் நம்ம நிலத்தை நம்ம பேருக்கு மாத்துகிறத்துக்குள்ள வீவோகிட்டப் படுகிற கஷ்டம் இந்தமாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க எதிர்கொள்கிறாங்க யாருக்கிட்ட போய் அவங்க ஃபிரஸ் ஃபஸ்ட்டு பிரச்சனையை வந்துட்டு சொல்லுவாங்க அப்படினா வீவோக்கிட்ட தான் யாருகிட்ட ஆலோசனை கேட்பாங்க அப்படினா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட இல்லைனா படிச்சவங்ககிட்ட தான் கேட்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீவோக்கிட்டயும் கேட்பாங்க வீவோ வந்துட்டு அதுக்கு முறையான எல்லா ஆலோசனைகளையும் வந்துட்டு வழங்குவாங்கள்